எங்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறை முதலைய நிறையா பற்றாக்குறை இருந்துது ஆனால் இப்போது வந்து அந்த குறை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஏன்னா எங்கள் பஞ்சாயத்து தலைவர் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்து ஆத்துலேருந்து தண்ணி கொண்டுவரதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுபோல நிலத்தடி நீர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இல்லை மோட்ரு வச்சி எல்லாம் வீட்டு பக்க வீட்டுக்கு தண்ணி பைப் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் தண்ணி பஞ்சங்கிறது இப்போ நம்ம ஊரில் இல்லை அது சுற்று பட்ட இடமும் தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி பஞ்சம் இப்போ இல்லை நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க